நான் கேரளாவுக்கு போனப்போ கேரளாவில் பரதநாட்டியம் ஃபெசிலிட்டி அப்படி கொண்டாடிட்டிருந்தாங்க அப்புறம் ஐயப்பன் கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போனப்போ ஃபேமஸு கோயிலில் படி ஏறுறதுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அங்கேயும் ஒரு நல்ல ஒரு அறிமுகமாக இருந்துச்சு கோயிலும் அப்புறம் பழனிக்கு போனோம் பழனிக்கு வெளியூருக்கு போனப்போ பழனியில் பஞ்சாமிர்தம் நேந்திர பழம் சிப்ஸு அங்கே போயிட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்புறம் அருவிக்கு போனோம் அருவிக்குலாம் போனோம் கேரளாவில் கொஞ்சம் பயணித்து கொண்டிருப்ப பரதநாட்டியம் கேரளா மேளம் சேச்சி என்று கூறினார்கள் சேச்சி என்று பேசிக்கிட்டு மிக சந்தோஷமாக பேசிகிட்டு கொண்டிருந் கொண்டிருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க கேரளாவால் புட்டு சாப்பாடு ஃபுட்டு எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் வெளியூருக்கு சென்றப்போ பைக்கில் பைக்கில் போனேன் பைக்கில் போனப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரைடு ரைடு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணிட்டிருந்தேன் கேரளாவில் தண்ணி தண்ணி கேட்குறதுக்கு மலையாளத்தில் அவங்க ஒரு மொழியில் பேசினாங்க தண்ணின்னு கேட்குறத்துக்கு ஒரு மொழி சொல்லிட்டிருந்தாங்க அவங்க மொழியும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அவங்க பேசுகிறது ஸ்டைலும் நல்லா இருந்துச்சு பரவாயில்ல நல்லா பேசினாங்க நல்லா பழகினாங்க கேரளாவில் உள்ளே போகிறதுக்கு அவங்க ஸ்டேட்டு உள்ளே போகிறதுக்கு பர்மிஷனோடு போகணும் பர்மிஷன் ரொம்ப கேட்டுகிட்டு இருந்தாங்க போலீஸும் ரொம்ப ஸ்டிட்டாக இருந்தாங்க பேசறதுக்கு ஓடியாடி விளையாடுறதுக்கு கேரளாவில் அந்த அளவுக்கு எதுவும் பர்மிஷன் விடல ஜாலியாக இருந்தோம் அவங்க பேசற மொழியும் அவங்க பேசற கலாச்சாரமும் நல்லா இருந்தது நல்ல ஒரு ரைடாக நல்ல ஒரு ரைடு தான் இருந்துச்சு நல்ல ஒரு இம்புரூமெண்ட் தெரிஞ்சுது